எங்கள் தோட்டத்தில் எங்கள் தக்காளி தோட்டத்தில் வந்து பாத்திங்கனா செடி வச்சு ஒரு பதினைஞ்சி நாள் தான் ஆகும் வந்து போய் பார்த்திங்கனா இல இலையெல்லாம் சுருண்டுட்ருக்கும் அடியில் வந்து வேர்புழு அடிச்சிட்ருக்கும் இலையெல்லாம் வந்து சுருண்டுட்ருக்கும் இந்த மாதிரி பிரச்சின வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது அது ஆனால் மழைக்காலத்துல அப்படி வராது இந்த மழை இல்லாதப்ப இந்த குளிர் காலத்தில் மொரடு கட்டிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அது அதுக்கு வந்து எங்கள் மாமனார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கனா ஒரு உரக்கடையில போயிட்டு சொல்லி அதை காமித்து அதுக்கு எழுதிட்டு வந்து அந்த மருந்தை வந்து தெளிப்பார் அப்படி தெளிக்கும் போது வந்து பார்த்திங்கனா நல்லயிருக்கும் ஆனால் வந்து இது வந்து எஃபெக்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஆனால் வேறு வழியும் இல்லை இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு செடி வளரும் போதுலேருந்து அது முடிவு வரைக்கும் மருந்தில் தான் இருக்குது அதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா கோஸ்ஸு தக்காளி கத்திரிக்காய் அந்த கேபேஜு காலிஃப்ளவர் இது எல்லாமே இப்படி தான் இருக்குது வேறு வழியும் கிடையாது பூச்சிக்களெல்லாம் நிறையா வந்து அரிக்குது செடிங்களை மொரடு நோய்லாம் நிறையா இருக்குது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணும்னா மாட்டு சாணத்தை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துகிறது ஆட்டு சாணி பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது இயற்கை வளங்க உரங்களை பயன்படுத்தணும்